நம்ம நீச்சல் அடிப்பதுனால் வந்து நம்ம பாடி டையடெல்லாம் போகுது கைகால் வலி எல்லாம் நீங்குது அது போக வந்து கை கால் எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது ஹார்ட் பீட்டும் நமக்கு அதிக அதிகமாக இதாகிற மாதிரி இருக்குது ரன்னிங் போனாலும் ஃபர்ஸ்ட் எல்லாம் நூறு மீட்ரு போனாவே வந்து மூச்சு திணறல் ஏற்படும் இப்போலாம் நீச்சல் கற்றுக்கிறதுனால வந்து மூச்சு திணறலும் ரன்னிங் போகும்போது வந்து அதிகமாக ஓடுறா மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது